ஆ ஆமாம் ஆ ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் சார் ஆமாம் சார் கொஞ்சம் பிராப்ளம் என்ஜின் பிராப்ளம் ஆகிடுச்சி அதுதான் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன் அவர் ஆகும் சார் வரதுக்கு ரெடி பண்ணி சார் எப்படியும் ஒன் அவர் ஆகும் சார் நான் இல்லைனா வேறு பஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி விடவா அ அடையாரில் தான் சார் இருக்கோம் டிக்கட்லாம் நீங்கள் தான் சார் போட்டுக்கணும் நாங்கள் மாற்றிவிட முடியாது சரிங்க சார் மாற்றி ஆ சரி மாற்றி விடறோம் சார்

ஆ சரி ஓகே சார் நான் பார்த்துட்டு அவங்கள பஸ்ஸில் வேறு பஸ்ஸில் நான் அனுப்பிவுட்றேன் உங்களுக்கு ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நான் உங்களுக்கு இன்ஃபாம் பண்ணுறேன் சொல்லிவிட்டு

சரி ஓகே சார் நான் எந்த பஸ்ஸில் அனுப்பிவுடறேன்னு நான் சொல்றேன் சார் உங்களுக்கு அவங்கள அனுப்பி விட்டுட்டு ஆ ஓகே சார் ஓகே ஓகே சார் ஆ ஓகே தேங்க் யு சார்